ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு மூணு மூணு ரெண்டாயிரத்து மூணு நாலு நாலு ரெண்டாயிரத்து நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து அஞ்சு